ஹலோ ஆ சார் ஆ ம் தி சென்னை மொபைல்ஸா சார் ஆ இங்கே வந்துட்டு சாம்சங் கேலக்ஸி ஜே செவன் மாடல் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா அந்த ஃபோன் இருக்கா சார் அந்த ஃபோன் வாங்கணும் ஆ ஓகே சார் ம் ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ஆ ப கேமரா வந்து க்வாலிட்டியாக இருக்குமா சார் ஆ ஓகே சார் அமௌண்ட்டு எவ்வளோ ஆகும் சார் ரெடி கேஷ்னால் எவ்வளோ சார் ஆகும் அமௌண்ட்டு ஆ இப்போது இஎம்ஐயில் கட்டுற மாதிரின்னா அது மந்த்லி மந்த்லியா இல்லை அந்த மாதிரி டெபிட் கார்ட் தான் ஆ ஓகே சார் ம் ஓகே சார்

ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் நீங்கள் டீட்டெயல்ஸ்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிட்ருங்க சார் நான் சொல்லிட்டு அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்று சொல்கிறேன் சார் ஆ ஓகே சார் சரிங்க சார்